ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூணு ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரத்தி தொ ஒம்பது ஆறு ஒன்று இரண்டாயிரம் அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு